நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்த மொதல் இது பாறை ஏறுதல் வந்து நீலகிரியில்தான் பார்த்தேன் அங்கே தான் வந்து ஏனால் நான் தமிழ்நாடுங்கிறனாலே நீலகிரிக்குத்தான் ஏ வந்து போயிட்டிருப்பேன் அடிக்கடி பக்கமாக இருக்கிறனால ஊட்டிக்கு போயிட்டு அப்படியே வந்து நீலகிரியும் மலைப்பகுதியும் எனக்கு கரடுமுரடான பாதையும் மற்றும் அங்கே இருக்கிற வந்து கி செடி கொடிகளையெல்லாம் பார்த்து ரசிக்கணும்னு ரசிப்பேன் எப்போவுமே அதுக்கு வந்து நான் வந்து ஊட்டி வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா போயிட்டு வந்திட்டிருப்பேன் அங்கே வந்து ராக் கிளைமிங் வந்து நடந்துட்டிருக்கும்போது ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் எப்பிட்றா இந்த மாதிரி அவங்க வந்து ஏறிட்டிருக்காங்க நம்மளும் ஏறணுமே அப்படிங்கிற எண்ணம் எனக்கே தோணுச்சு அதனால தான் அப்படி தோணினதுக்கப்பறோம் தான் ஒரு சரி அங்கே போயிட் அங்கிருந்த ஒரு கைடை பிடிச்சு ஏங்க இது மாதிரி நானும் வந்து போம் போயிட்டிருந்தேன் என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அவரு வந்து எனக்கு கற்று கொடுத்தாரு நானும் வந்து ராக் ம வந்து ரூ டூ டைம்ஸ் வந்து ராக் கிளைமிங்கில் மேலே வரைக்கும் பாறை ஏறிவிட்டு வந்திருக்கேன் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமானது இருக்கும் அவங்க வந்து இந்த இதுக்காகவே பயிற்சி பண்ணி ஒவ்வொருத்தரும் பாறை ஏறுதலில் வ பண்ணி பார்த்து சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஒரு இடம் வந்து தனிச்சு இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் மற்ற இடத்தக் காட்டிலும் ராக் கிளைமிங் கிளைமிங் அப்படிங்கிற அந்த வேர்டு போர்டு வெச்சு அவங்களுக்கு வந்து ஒரு அழகான பாறை ஏறுதல் நிகழ்ச்சியை வந்து சொல்லித்தருவாங்க கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் கூட அதை வந்து உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு உண்டான மதிப்பையும் சொல்லி இது எப்பவுமே நாங்கள் வந்து பாறை ஏறுதலில் நாங்கள் வந்து சொல்லி கொடுக்கற இடம் தாங்க இந்த இடம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் எப்போவுமே மறக்கவே மாட்டிங்க மறக்கவும் முடியாது அப்படிங்கிற ந எண்ணம் நமக்கு தோன்ற மாதிரி வந்து அந்த இடத்த வெச்சுருப்பாங்க அந்த இடம் வந்து எப்போவுமே வந்து நான் பார்த்துட்டே இருக்கணும் அங்கே இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த இடத்த நம்மளால ரசிக்க முடியும் அந்த இடமும் வந்து நமக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும் நமக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டாத்தான் நம்ம அந்த பாறை ஏறுதலில் வந்து நம்ம ரியல் டைமாக கொண்டு வர முடியும் நமக்கு பயமில்லாமல் இருக்கும் அப்படிங்கிற நினப்போடவே நான் வந்து அங்கே ஏறினேன் மூணு டைம் ரெண் டைம் ஏறினேன் மூணாவது டைம் ஏறும்போது தான் எனக்கு அந்த இடம் வந்து ரொம்ப பிடுச்சுருந்துச்சு அடிக்கடி இது ஏறலாம் அப்படிங்கிற எண்ணமும் தோணுச்சு அதனால வந்து எனக்கு அந்த ராக் கிளைமிங் அப்படிங்கிற எங்கே நடந்தாலும் நானும் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன் அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு அதே சமயத்தில் வித்தியாசமாகவும் இருந்துச்சு அதனால வந்து எனக்கு எப்பவுமே வந்து அங்கே நான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு தோன்றிடுச்சு